கோடைக்காலத்தில் வந்து செடிகள் எந்த செடி வந்து அதிகளவு வெப்பம் தாங்காது அப்படீன்னா சிறு சிறு செடிகள் தக்காளி வெண்டை கத்தரிக்கா இந்த மாதிரி இருக்கிற சிறு சிறு தாவரங்கள் கனிகளை கொடுக்குற செடிகள் வந்து அதிகளவு வெயில் தாங்காது ஏன் அப்படீன்னா அதோடய வேர்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த கம்மியாக இருக்கும்போது அதிகளவு பூமிய அடியில் போய்ட்டு அதனால் நீர்கள் வந்து உறிஞ்சிக்கொள்ள முடியாது அதனால் வந்து அந்த செடிகள் வந்து சீக்கரமாகவே வெயிலோடைய வெப்பம் தாங்க முடியாது இறந்துரும் அதனால் அந்த செடியை வந்து நம்ம பத்தரமாக பாதுக்காக்கணும் அப்படீன்னா அதிகளவு தண்ணி ஊற்றிக் கொண்டே இருக்கணும் எனி டைம் தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கணும் அதேமாரி உரங்களும் போட்டோம் அப்படீன்னா அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வளந்து வரும்